சார் நான் சென்ஜோசப் ஸ்கூலேருந்து ஸ்டூடண்ட் பேசுகிறேன் சார் நான் என்னோடய ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன் சார் பத்து நாளைக்கு முன்னாடி சார் காலேஜில் தான் சார் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இப்போ புது ஐடி கார்டு கேட்டிருந்தேன் சார் ஓகே சார் முன்னூறுபாய் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் பாக்கெட்டில் தான்

பாக்கெட்டில் தான் சார் வெச்சிருந்தேன் கீழே விழுந்தது தெரியாம

ஆ ஓகே சார் எப்போ சார் வாங்கிக்கலாம் நான் உடனே பே பண்ணுறேன் சார் ஓகே சார் ஓகே சார்